என்கிட்ட வந்து பைக்கு கிடையாது ஆனால் வந்து நான் பைக்கு வாங்கனும்னு ரொம்ப ஆசை பட் என்னோடய சூழ்நிலை சரியில்லாதனால் நான் பைக்கு வாங்கலை ஆனால் மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஃப்ரெண்டோடய பைக்கைத்தான் எடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குடுவேன் ஸோ அந்தமாதிரி நான் ஒரு சில இடம் போனேன் அந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்டப்பால் வந்து நான் போன இடம்னு பார்த்திங்கன்னா நான் வந்து தூத்துக்குடியிலருந்து ஏரல் ஏரல்னுங்கற ஒரு இடம் அங்கே வந்து எப்படினா ஒரு ஒரு ப்ரிஜ் மாதிரிருக்கும் அந்த ப்ரிஜ்லயிருந்து வா தண்ணி வரும் அதில் குளிக்கிறகாண்டி பைக்கில் போகங்கரங்காண்டி நானும் என் ஃப்ரெண்ஸும் சேர்ந்து போகிறமாரி ப்ளான் பண்ணியிருந்தோம் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி போச்சதை வந்து ஒரு போய்ட்டேயிருப்போம் ஒரு இடைல நிப்பாட்டுவோம் அது ஒரு உப்பளம் வரும் அங்கே ஃபீல் பண்ணுவோம் அங்கே அப்படியே பார்ப்போம் அங்கே ஒரு மரம் உண்டு மாமரம் உண்டு மாங்காய் அடிச்சது ஸோ அந்தமாதிரி ஒரு வீயூவ் கடைசியில வந்து நமக்கு ஒரு மா மைண்டே வந்து ஒரு ரிஃப்ரஸ் ஆன மாதிரி ஒரு திங்கிங் வரும் அப்புறம் அங்கே போய்ட்டு நல்லா குளிச்சிட்டு அந்தமாதிரி வருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தடவை வந்து பைக்கில் போகல பட் சைக்கிள்ல போனேன் இங்க இங்கேதான் என் ஊர்லயிருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோ மீட்டர் பக்கத்தில் ஒரு கம்மாய் ஒன்று இருக்குது கம்மாய்ல குளிக்கிறதுக்காண்டி அங்கேயும் ஒரு நேரம் நான் போயிருந்தேன் பார்த்துக்கோங்க அங்கே போக சொன்னால் அங்கே நல்லா குளிப்பேன் அங்கே நல்லா ஆழம் அதுக்குள்ளே ஒரு கிணறு அதுக்குள்ளே நல்லா மூழ்கி குளிப்போம் குளிச்சிட்டு வரயிலை நல்ல நல்லா எனர்ஜி லாஸாயிடும் பட் அந்த இடத்துல வயிறு பசிக்கிற நேரத்தில் அங்கேயே ஒரு மர மர மீன்ஸ் எப்படி சொல்கிறது ஒரு தோப்பு மாதிரி இருக்கும் அந்த தோப்புக்குள்ளே போய் ஒரு ப பலருக்கும் மாமரம் அந்தமாதிரிருக்கும் ஸோ அதை பறிப்போம் அதுக்கப்புறம் உப்புக்கீரைனு ஒரு கீரை உண்டு அந்த கீரைய பறித்து சாப்புடுவோம் அதுக்கப்புறம் அப்படே வந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு கிராமத்துக்கு உள்ள போய்ட்டு அங்கே வந்து மோர் கொடுப்பாங்க அது நல்லாயிருக்கும் மோர் நம்ம இது எப்படி சொல்கிறது மண்பானையில வச்சு அந்தமாதிரி தரமாரிருக்கும் பார்த்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் அங்கேயே அங்கே நல்லா குடிச்சிட்டு அப்படியே இங்கே வருவேன் அந்த டைம்ல நல்லா இதுப்பண்ணதால எனக்கு அது என்ஜாய்மெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தி மூணு வயசுக்கிட்ட வச்சு ஒரு ஒரு ட்ராவல் பண்ணேன் பைக்லேயே இங்கேருந்து ராமேஷ்வரம் வரை போனேன் நான் சிங்கிளாகதான் ராமேஷ்வரம் வரை போனேன் ஒரு மைண்ட் அப்செட்ல வண்டி எடுத்துட்டு போனேன் என்னோடய ஃப்ரெண்டு வண்டியைதான் ஸோ அப்பவும் போகச்சொல வந்து எங்கூர்லயிருந்து ராமேஸ்வரம் வந்து ஒரு ஒரு கடல்புறத்தில் உள்ள ஒரு ஏரியா ஈசிஆர் ரூட்டு சொல்லுவோம் ஸோ அந்த ஈசிஆர் ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப லென்த்தாயிருக்கும் பட்டு ஈசிஆர் ரோடுங்கிறது வந்து நமக்கு எப்படி அகலப்பாதை சிக்ஸ் வே ரோடு மாதிரி கிடையாது சும்மா குறுகலான பாதை மாதிரிதான் இருக்கும் ஸோ அந்த பாதையில வந்து எப்படி எந்த எவ்வளோ எவ்வளோத்துக்கெவ்ளோ கவனமாக போகணும் ஆப்போசீட்ல எவ்வளோத்துக்கு எவ்வளோ வண்டி வரும் அப்படிங்கறதுலாம் பார்த்துட்டு மிரர் இல்லைனா அங்கேலாம் வண்டிக்கு ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அந்தமாதிரி போகுரத்துக்கு முன்னாடி நான் மிரர்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ரூட் அப்படி இருக்குதுன்னு என் ஃப்ரெண்ஸு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அது பேஸ் பண்ணி நான் அதுக்காண்டி நான் ப்ளான் பண்ணிக்கிட்டேன் ப்ளான் பண்ணி கரெக்டாக போய்ட்டு அந்தமாதிரி அங்கேருந்து இங்கே போகிறக்குள்ளயே எங்கே நம்ம தூத்துக்குடியிலருந்து ராமேஸ்வரம் போகிற அந்த கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் வேற லெவெல்லருக்கும் வியூவ்லாம் பார்க்க ஸோ நான் அப்படே போய்ட்டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ஒரு ஃப்ரெண்டுருந்தான் அவன் வீட்டில போய் பேசி பழகி இருந்துட்டு ஸோ நான் அப்படி அந்த கேப்ல போன ட்ராவலிங் வந்து எனக்கு இன்னுமே வந்து என்னால் மறக்க முடியாத ட்ராவலிங் இதுக்கப்புறன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இங்கே அது எங்கே நான் எனக்கு வந்து ஒரு டூ வீலர் கம்பனியில ஒரு வேலை கிடச்சிச்சி நான் அங்கே போனேன் அங்கே போச்சில்ல அங்கவுள்ள ஃப்ரெண்ஸெல்லாம் சேர்ந்து ஒரு நேரம் ஆளுக்கு ஒரு பைக்கு மாதிரி எடுத்துட்டு ஆளுக்கு டபுள் டபுள்ஸு சிங்கில்ஸாக போலாம் டபுள்ஸாக போனோம் அங்கேருந்து தடா தடான்னா அது எப்படினா ஒரு அங்கேருந்து ஒரு நூறு கிலோ மீட்டரு சம்திங்க்காகதான் இருக்குதுனு வைங்க நூறு இல்லை என்பது கிலோமீட்டருக்கும் சென்னையிலருந்து அதில் போனேன் அங்கே போன இடத்துல அங்கே எப்படின்னா மவுண்டென் ஏரியா அது ஃபுல்லாகவே ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து வேற லெவல்லருந்தது நான் இந்த கடல்புறத்தில் இருக்கிறதுனால அந்தமாதிரி வியூவ்லாம் பார்த்ததுல்ல ஸோ அங்கே போய் அந்தமாதிரி வியூவ் அனுபவித்து ரொம்ப நான் இங்கே போனதெல்லாமே பைக்லயே போனதால எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் கொஞ்சம் அதிகமாயிருக்கும் பைக்ல போனால் தனியாக எங்கேனாலும் நிப்பாட்டிக்கலாம் எங்கேனாலும் சாப்புடலாம் எங்கேனாலும் என்னவேணா பண்ணிக்கிடலாம் ஸோ நாம்ம இதே பஸ்ல போனோம் ட்ரைன்ல போனோம்னா கம்ஃபர்டபிலாக இருக்காது இதுனால் நமக்கு பைக்கு பட் என்ன கொஞ்சம் ஃபேட்டிக்கு இருக்கும் ஸோ அதை அதை நம்ம சமாளிச்சிக்கிட்டன்னால் ஓகே அதர்வைஸ் வேற எதுவும் இல்லை ஆனால் ப்லைட் ட்ராவலிங் ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் இன்னவரை நான் இன்னவரை பைக் வாங்காமல் இருக்கேன் ஆனால் கூடிய சீக்கிரத்துல பைக்கு வாங்கிடுவேன் எப்படியோ வாங்கி நான் ஆனால் டூ வீலர் கம்பெனியிலதான் ஒர்க் பண்ணுறேன் அது நான் இப்போ வாங்கிடுவேன்னு எனக்கொரு நம்பிக்கை இருக்குது இதுகப்புறோம் நான் ஒரு ட்ராவலிங் எங்கப்பண்ணேன் இதுக்கப்புறோம் வந்து நான் மும்பையில ஒரு தடவை ஒர்க் பண்ண சொன்னேல்ல மும்பையில ஒர்க் பண்ணச்சுல நான் ஒர்க் பண்ணுற ரிலேட்டட் அந்த சாரோன்ட்டிங்ல தான் இருந்தேன் தவிர மற்றப்படி வேறெங்கேயும் போகல ஆனால் போகிறதுக்கு ஒருநாள் வாய்ப்பு கிடச்சிது மீன்ஸ் எப்படினா என்னோடய டூ விலரு ஆட் அட்வடைசிங் பண்ணுவாங்கள் ஸோ ஆட் அட்வடைசிங் பண்ணுறது வந்து ஒரு மவுண்டைன் இடம் அந்தேரின்னு ஒரு இடம் ஸோ அங்கே போய் அங்கேவந்து ஹீல்ஸ் ஏரியா ஸோ அங்கே வெஹிக்களை கொண்டுபோகணும் அப்படிங்க மாதிரி சொன்னாங்கள் இன்டர்செப்ட்டர் ஹிமாலையானால் ஸோ நான் என்ன பண்ணினேன் அந்த வண்டியை வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இ இந்த டாஸ்க்கு வந்து இந்த வண்டியை நீங்கள் அங்கே கொடுக்கணும் போய்ட்டு அப்படி சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு அந்த ஆன் டியூட்டியாக அந்த ஒர்க்கு கிடச்சதுனால நான் அந்து வண்டியை எட்டு போனேன் அந்த வேண்டிய எடுக்கத்துல்ல நான் அந்த ரோட்டில நான் ஓட்டுனது கிடையாது மும்பை அந்தமாதிரி இடத்துல ஓட்டுனது கிடையாது ஸோ அந்தமாதிரி இடத்துல நான் ஓட்டுனேன் அதுக்கப்புறம் என்னன்னா மும்பையில கடல் வலியே ஒரு ப்ரிஜ் உண்டு அந்த ப்ரிஜ்ல எனக்கு பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வந்துச்சு பட்டு அந்த வழில வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கள் அங்கே வந்து விஐபிஸ் மட்டும்தான் அந்த ரோட்டில அலோவ் பண்ணுவாங்கள் ஸோ நான் அந்த ரோட்டில போகல பட்டு அந்த ரோட்டில நியரஸ்ட்லருந்து நான் பார்த்தேன் அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுனால அதுப்போக நான் சொன்னேல்ல அந்த ஆடுகாண்ட்டி வண்டியை மவுண்டென் ஏரியாவுக்கு கொண்டுபோனேன்னு அதுவும் நான்தான் கொண்டுப்போனேன் அங்கே போகச்சொல்லையும் அங்கே உள்ள இடங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராஞ்சு நான் இங்கே பார்க்குற காடு ஒரு வித்தியாசமான அமைப்பிருக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு வித்தியாசமான காடிருக்கு இந்தமாதிரி வேறவேற ஒரு இடத்துக்கு போகச்சொல்லதான் புதுப்புது விதமான அனுபவங்களும் ஆச்சர்யமாவும் பார்க்கமுடியுது நம்ம மனதும் வந்து எப்படி ஒரு ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்க முடியுது அதை கடந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாக்பூர் நாக்பூர்ல என்னன்னா வந்து நான் ட்ராவலிங் அப்போ வந்து எனக்கு பைக்கு கிடையாது பட்டு ஆட்டோ ட்ராவலிங் ஆட்டோ ட்ராவலிங்னால் டெய்லியும் ஒரு நாலஞ்சு கிலோ மீட்டர் போய்ட்டு வரமாதிரி இருக்கும் ஸோ அதில் நான் என் ஃபிரண்ஸோட போவேன் அஞ்ஜாரு பேர் ஓனாகவே பைஸா ஸ்பெண் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவேம் மன்ந்த்லிக்கு இவ்வளோ சொல்லி நாங்கள் பே பண்ணிடுவோம் ஸோ அந்தமாதிரி எனக்கு ஒரு ஆட்டோ ட்ரைவர் கிடச்சாங்க அவர வச்சிட்டு காலையில மார்னிங் அவரு கரக்ட்டான டைமிங்ல வந்துடுவாரு எங்களை பிக் பண்ணிட்டு அங்கே ட்ராப் பண்ணிடுவாரு ஸோ அதேப்போல் ஷிப்ட் எண்டு எப்பாவாவுதோ அதேப்போல் அவரு வந்துடுவாரு திருப்படியும் எங்களை டிராப் பண்ணிடுவார் ஸோ இந்த ரொட்டின் ஒர்க் வந்து ரொம்ப ஃபீல்னஸ்ஸாக இருந்துச்சு அதுப்போக நான் வந்து அந்தப்போர கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் அதிகம் ஸோ அங்கே கூலிங் டெம்ப்ரேச்சர் அதிகம் ஆரஞ்சு பலம் அதிகம்லாம் அதிகமாயிருந்துச்சு ஸோ நாங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்டிக்கிறோம் அவருக்கும் எங்களுக்குமே ஒரு மியூச்சல் அண்டர்ஸ்டான்டிங் ஒன்று உருவாச்சு இந்துச்சு அவர் எப்படினா நாங்கள் எங்கெல்லாம் நிப்பாட்ட சொல்கிறோமோ அங்கெல்லாம் நிப்பாட்டிருவார் போகிற கேப்லயே நிப்பாட்டிட்டு அவரு அங்கே லோக்கல் ஆளுன்னால் எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபியர்ளஸான ஒரு ஒரு சந்தர்ப்பம் உருவாயிரிச்சு ஸோ அவரு எதுனாலும் பார்த்துக்குருவாரு பேசிருவார் நமக்கென்ன லேங்வேஜூம் எனக்கு வந்து தெரியும்னா எல்லோருமே அரைக்குறையா பேசுவோம் பட்டு எல்லோருமே ஃபுல்லன் ஃபுல்லாக அங்கே உள்ள லோக்கல் லேங்க்வேஜ் எங்களால் பேசமுடியாது பட் எங்களை பார்த்தாலுமே அடையாள படித்திடுவாங்கள் பட்டு நாங்கள் இந்தமாதிரி ஒருவருசம் இருந்ததனால ஆல்மோஸ்ட் அங்கேவுள்ள எல்லோருமே எங்கள்கிட்ட நல்லா பழகிட்டாங்க இந்த பசங்க நல்ல பசங்க அப்படி சொல்லிட்டு ஸோ இந்தமாதிரி நான் போய்ட்டு வந்திருந்த டிராவல்ஸ் எனக்கு ஒரு நல்ல நல்ல பிடிச்சிருந்தது நான் நானும் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருந்தன்